ஒரு வணிகத்தில் நம்ப எப்படி சிறப்பாக செயல்படணும் அது சந்தை போட்டிகள் எவ்வாறு உள்ளன இப்போ நான் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஒரு ப்ரோட ஒரு வணிகங்கள் அதாவது ஒரு பிஸ்னஸ்ஸில் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகறது கஷ்டம்தான் ஆனால் நாம் வந்து ப்ராடக்ட் விற்கும்போது மக்கள் கிட்ட அந்த ப்ராடக்ட்டோட நன்மை தீமையும் சேர்த்துதான் சொல்கிற மாதிரி இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரடஜியோட தான் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஸ்ட்ரடேஜி வச்சுதான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து மூவ் பண்ணும் ப்ராஃபிட் மோட்டிவ் தான் எப்படியும் மூவ் பண்ணுவோம் அதனால் எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு பொய் சொல்லி வித்தால் தான் நம்ம மக்கள் வந்து யாரும் வாங்கமாட்டாங்க நம்ம பொறுத்தவரைக்கும் குட்வில் வந்து அதிகமாக பெருசாக வாங்கணும் ஒரு குட்வில் மீன் பண்ணிதான் ஒரு பிஸ்னஸ் இருப்பாங்க அதனால் நம்ம குட்வில் மீன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணிணோன்னா நம்ம ப்ராஃபிட் ஈஸியாக வளர வைக்கலாம் அதனால் தமிழ்நாடு உள்ளூர் வாணிகர்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராஃபிட்டும் ஒரு குட்வில்காகதான் உழைக்கிறாங்க